எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பேருந்து ரயில் சேவைல்லாம் ரொம்பவே நிறைய இருக்குது ஏன்னால் மாத சிவராத்திரி பிரதோஷம் பௌர்ணமி அப்பெல்லாம் அரசாங்கம் நிறைய பஸ்ஸுகளை விட்டுருக்கிறாங்க டீலக்ஸ் பஸ்ஸு ஏசி கோச் பஸ்ஸு எல்லாம் விட்டிருக்காங்க ஆந்திரா கர்நாடகா வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வராங்க அதுக்காக நிறைய ஸ்பெஷல் வண்டியெல்லாம் விட்ருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்குது உள்ளுர் பேருந்துன்னு பார்த்தா கொஞ்சம் ஓட்டை உடச்சலா தான் இருக்குது அது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் நிறைய சொகுசு பேருந்தெல்லாம் விட்டு எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது